ஹலோ வணக்கங்க சார் ஆ ஆமாங்க சார் சரிங்க சார் ஆமாங்க சார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கள் சரிங்க சார் எங்கப் போகணுங்க சார் சரி சரி சரி சரி ரைட் ஓகேங்க சார் வந்து நாள் வாடகை வெச்சுக்கலாமா இல்லை அதுதான் நாள் வாடகை போட்டுக்கலாங்களா இல்லை எப்படி என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் ஆ சரி ட்ரைவர் படி சாப்பாட்டு செலவு ஒரு ஐநூறுவாங்க சார் வண்டி வாடகை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க சார் ஒன் அவருக்கு ஆமாங்க எப்படியும் ஓடுனாலும் ஓடாதுங்க அதுதான் வண்டி ஓடுனாலும் ஓடாட்டியும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வண்டிக்குத் கொடுத்தரணும் சார் ட்ரைவருக்கு ஐநூறுபா படிங்க சார் அது டீசல்லாம் நம்மப் போகிறதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரிங்க ஆ சரி சரிங்க சார் போயிருக்கேன் போயிருக்கேங்க சார்

சரி சரிங்க சார் ஒன்றும் பிரச்சின இல்லை எல்லா ஏரியாவும் சுற்றிப் பார்த்தர்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மூணு நாளுங்களா

சரி சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க ஆ சரி நன்றிங்க சார் சரி போயிட்டு வந்தடலாங்க சார்